எங்கள் ஊ ஊரில் வணிகத்துக்கு பயன்படக்கூடிய இயற்கை வளங்களில் முக்கியமானது வந்து தேக்கு மரம் தேக்கு மரம் பயிரிடக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஏக்கர் கணக்கில் வந்து எங்கள் ஊரில் பயிரிவிடுவாங்க அதில் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருகளில் இந்த தச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து ஏற்றுமதி பண்ணி அங்கிருந்து அங்கே கதவு ஜன்னல் சோஃபா இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சவுக்கு மரம் இருக்குது இந்த கட்டடங்கள் கட்டும்போது அச்சாரத்துக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த மேடைகளில் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சவுக்கு கொம்புகளெலாம் வந்து இங்கே பயிரிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து செம்மண் இந்த மண்ணில் வந்து நிறைய செடிகள் கொடிகளெல்லாம் வந்து நல்லா வளரும் அந்த வளம் வந்து எங்கள் ஊரில் முக்கியமானதாக பார்க்கப்படுது மொத்தமாக ஸ் தேக்கு மரம் அதுக்கப்புறம் சவுக்கு இதுக்கப்புறோம் செம்மண் இது மூணு தான் வந்து எங்கள் ஊரில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வளங்களில் ஒன்று